வணிக விற்பனைக்கு எங்கள் பகுதியில் விளையக்கூடிய இயற்கை வளங்கள் என்னென்னன்னா கரும்பு இருக்குது மக்காச்சோளம் இருக்குது வாழை வகைகள் இருக்குது நிறைய விதமான வாழை வகைகள் இருக்குது புகையிலை அதுவும் நம்ம ஊரில் விளச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி நிறைய வணிக வளகங்கள் இருக்குது ஸோ இப்போது கரும்புலாம் பார்த்திங்கன்னா மழக்காலத்தில் நம்ம விளச்சிட்டோம் அப்படினா மழைனால அது பாதிக்கப்பட்டுரும் கரும்பு சாஞ்சிடும் அது இனி இருக்கவே இனி இருக்காது கரும்பு சாஞ்சிடும் ஸோ அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாக்கணும் எந்தெந்த காலங்களில் எந்தெந்த இயற்கை வளங்களை நம்ம விளைக்கணும் அப்படிங்குறது ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள்லாம் நிறைய இருக்குது பாவக்காய் பொடலங்கா பீகங்காய் இந்த மாதிரி காய்கறி வகைகளையும் நம்ம வந்துட்டு வளர்த்துக்கிட்டு தான் வரோம் நம்ம ஊரில் அதுவும் இல்லாமல் தக்காளி எல்லாம் விதமான காய்கறிகள் சில பழங்களும் நம்ம ஊரில் நம்ம வளர்த்துக்கிட்டு தான் வரோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு காலங்களுக்கு தகுந்த மாதிரி ஏ அதுக்கு தகுந்த மாதிரியான வளங்களை நம்ம விளச்சா மட்டுந்தான் அது வந்துட்டு நம்மனால் ஒரு வணி ஒரு வணிக இடத்துக்கு கொண்டு போய் விற்க முடியும் இப்போ அது கெட்டு போயிசின்னா அதை நம்ம இதில் விற்க முடியாது இப்போ இங்கே மழயே வந்துட்டுருக்கு அப்டிங்கும்போது கரும்பு சாயிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாழை சாயிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அது தடுக்கி றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்லே குச்சி கயிரெல்லாம் வச்சி நட்டி அதெல்லாம் டைட்டாக இழுத்து கட்டும் போது அந்த சாகிறது அப்படிங்குறது ஒன்று இருக்காது ஸோ நிறைய வாழைகள் ஈனும் அதே மாதிரி தான் அது நிறைய விதமான இதுகள் இருக்குது கரும்புகளும் அப்படி தான் ஸோ அது தோய்யுரிக்கணும் அதுக்கான உரங்கள் போடணும் அதெலாம் விளையிறத்துக்கே ஒரு வர்ஷம் ஆகும் ஒரு வாழை ஈன்றதுக்கோ ஒரு கரும்பு ஈன்றதுக்கோ பெரும்பான்மையாக குறு குறுகிய காலங்கள்னால் பார்த்திங்கனா ஒரு வர்ஷம் ஸோ அது வந்ததுக்கப்பறம் இன்னும் நிறைய விலைங்கள்லாம் இருக்குது உடனே போகாது இப்போ கரும்புலயே நம்ம பண்ணி முடிச்சிட்டு என்ன வரும் அதுலேருந்து சர்க்கரை வரும் ஸோ அதுலேருந்து பாகு காயிச்சுவாங்க மிட்டாய் காயிச்சுவாங்க இது மாதிரி நிறைய இருக்குது ஸோ ஒரு கரும்பெடுத்துக்கிட்டால் அதில் வந்துட்டு கரும்பு மட்டுந்தான் இல்லை கரும்புனா கரும்பு ஜூஸு இருக்குது சர்க்கரை இருக்குது நாட்டு சர்க்கரை இருக்குது வெள்ளை சர்க்கரை இருக்குது ஸோ அதுலேருந்து நிறைய விதமான வணிகப்பொருள்கள் நம்மளுக்கு வரும் அது விற்பனைக்கும் போயிட்டுதான் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஸோ அதை தவிர்த்து நிறைய காய்கறிகள் இருக்குது ஸோ அந்த காய்கறிகளும் இப்படிதான் இப்போ மழை காலம் வந்துடுச்சி அப்டினால் ஒவ்வொரு காய்கறியும் விலை அதிகமாயிட்டுதான் இருக்கும் அதுவே மழை காலம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிது அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் விலை விலையும் நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சலாக கிடைக்கும் தக்காளி எல்லாமே ஒரு கிலோ நூற்றி இ இருபதுக்கும் வந்துருக்கு இரநூறுக்கும் வந்துருக்கு வெறும் பத்துருபாய்க்கும் வந்துருக்கு அதெல்லாம் நம்ம காலங்கள் சீசன் அதை பொறுத்துதான் வந்துட்டு ஒரு வணிகத்தில் நம்ம விலையும் நம்ம நிர்ணயிக்கப்படுது ஸோ அதை தவிர்த்து வெங்காயம் அப்படிங்கறது இருக்குது அந்த புகையில் காட்டில் நம்ம போடுறோனா சைட்டில் வெங்காயம் அப்டியே ஊனி விடுவாங்க சில காய்கறிகள் கூடயும் நட்டு விடுவாங்க ஸோ அந்தமாதிரி நிறைய வகையான தி இதுகள் இருக்குது ஸோ சோளம் மக்காச்சோளம் இருக்குது வெள்ளச்சோளம் இருக்குது கம்பு இந்தமாதிரி வகையான பயிர்களையும் நம்ம பயிரிடுறோம் அது வந்துட்டு இந்த சோளத்தெல்லாமே நம்ம விற்கவும் செய்கிறோம் அதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த தண்டுகளை அதை எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு எருமை மாடு அதுக்கு உணவாகவும் நம்ம அளிக்கிறோம் ஸோ அதுலேருந்து வரக்கூடிய எதுவுமே நம்மளுக்கு வேஸ்ட்டாகவும் போகாது இல்லை அதையும் நம்ம விற்பனையாவும் செய்கிறோம் இப்போ நிறையா பால் கம்பெனிகளில் பா பசுமாடு வளர்க்குறாங்கள்ல கம்பெனிக்கு பால் கொடுக்குறது பசுமாடு அந்த இடத்துல நம்ம மா அதுக்கு தீவனமாக போடக்கூடியது அந்த மாடுகளுக்கும் எருமைகளுக்கும் தீவனமாக போடுறதுக்கு பச்சைத்தட்டு அப்படிங்கறது தேவைப்படுது ஸோ இது முழுசாக பச்சை மக்காச்சோளத்தட்டா அப்படியே அறுத்தும் கொடுக்கலாம் இல்லை அந்த மக்காசோளத்த காயவச்சிட்டு அந்த அதில் கான் அப்படிங்கறது செஞ்சி இப்போ அதுவும் நிறைய பக்கம் போயிட்டுதான் இருக்குது ஸோ இந்தமாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு செடியை நம்ம வளர்க்குறோம் அப்படினா அதுலேருந்து பல வகையா நம்ம பயன்பட்டுட்டுத்தான் இருக்கோம் பல வகையா போயிட்டுதான் இருக்கும் நம்ம வணிக இடத்துக்கு